நம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப் பார்த்திங்கனா ட்விட்டர் இன்ஸ்டா வாட் வாட்ஸாப் ஃபேஸ்புக்கு யூட்யூப் இதை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம் ட்விட்டர் பார்த்திங்கனா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும் ஆக்ட்டர்ஸாக இருக்கட்டும் ரொம்ப சாதாரணமான மனுஷங்களும் ஒரே இடத்துல ஒன்னு கூடுற ஒரு ப்ளேஸ் எதுனா ட்விட்டராக மட்டுதான் இருக்கு அவங்களுடைய எல்லா ஷேரிங்கயும் திடீர்னு டக்குன்னு ஒரு நியூஸ் அக்ட்ரஸோட தெரியணும் அப்படினா திடீர்னு திடீர்னு டக்குன்னு பார்க்குற ஒரு ஆப் வந்து ட்விட்டராக தான் இருக்கு இன்ஸ்டா இன்ஸ்டா பார்த்திங்கனா மோஸ்ட்லி அவங்க அவங்களுடைய ஆக்ட்டிங்கு இல்லை வந்து அவங்களுக்கு எதாவது தோணுது அப்படினா அதை போஸ்ட் பண்ணுற இடமா இருக்கு அதில் வந்து மோஸ்ட்லி அந்த அளவுக்கு நல்லது இருக்குனுலாம் எனக்கு தெரியலை அது யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா வாட்ஸப்பு வாட்ஸப்பில வந்து நிறையா எப்படி சொல்லுறதுனா நிறைய ஃபோன் கால்ஸ் ஃபோன் பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு பெர்ஸனல் சேட்ஸ் மற்ற ஆப்ஸில் வந்து ஸெக்யூர் இல்லை அப்படினாலும் வாட்ஸப்பில ஃபுல் செக்யூர் இருக்கு பெர்ஸனலாக இருக்கட்டும் உமென்ஸ்லாக வந்து இப்போ எதா ஒரு ஆப்ஸில் வந்து பேசிக்கிறாங்க அப்படினா செக்யூராக ஒரு யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எதுனா வாட்ஸப்பாக தான் இருக்கு திடீர்னு ஃபோன் பண்ணனும் அப்படினா வந்து மற்றவங்ககிட்ட போய்விட்டு டக்குன்னு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற ஃபோன் பேசுகிற ஆப்பு வந்து வாட்ஸப்பாக இருக்கு எஃப்பி பார்த்திங்கனா மெஸன்ஜர் தான் அதுவும் இருக்கு பட் ஆனால் யூஸ் பண்ணுறதுல தான் இருக்கு எந்தவிதத்தில் யூஸ் பண்ணுறாங்கனு யூட்யூப் பார்த்திங்கனா நம்ப எல்லா உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் நம்ப டி கற்றுக்கணும் அப்படினா ப்ராக்டிக்கலாம் கற்றுக்குற ஒரு ஆப் வந்து யூட்டுபாக இருக்கு சின்ன விஷயத்துலருந்து பெரிய விஷியமாக இருக்கட்டும் திடீர்னு டக்குன்னு நம்ம கற்றுக்கணும் அப்படினா யூட்டுபாக இருக்கு ப்ராக்டிக்கல்லாம் கற்றுக்குற ஒரு ஆப்பாக இருக்கு ஆப்ஸ் மூலியமாக வந்து நமக்கு தெரிஞ்சிக்க முடியாததுலாம் தெரிஞ்சிக்கிறதாக இருக்கு அதை யூஸ் பண்ணுறதுல தான் இருக்கு நம்ப நல்ல விதமாக யூஸ் பண்ணால் நல்லா நல்லதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் கெட்ட விதமாக இல்லை தவறாக யூஸ் பண்ணிக்கினோம் அப்படினா தவறான வழியில தான் போகமுடியும்